ஒரு விளம்பரம் அது வந்து பயனாளியாடர்ல மக்களை போய் சென்றடையிறத்துக்கு இன்றைய சூழலில் முக்கியமான ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய கருவின்னா அது வந்து இணையதளம் எப்போ இந்த இணையதளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ அன்னையிலருந்து விளம்பரம் தானே நடக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ சமூக வலைத்தளம் சோஷியல் மீடியா என்று சொல்லுறதில அந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு ட்விட்டரோட பயனாளியட்டாளர்கள் வந்து கம்மி நம்ப பக்கம் வந்து ட்விட்டர் பயன்படுத்துபவர்களோட அளவு கம்மி ரொம்ப குறைவு ஆனால் அந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸப்பு இந்த இன்ஸ்டாகிராம் பதிவுகள் அதெலாம் வந்து உண்மையில் நிறையா பயன்படுத்துறாங்க எல்லார் கையிலையுமே இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு அப்போ எல்லாரும் கண்டிப்பாக வந்து சமூக வலைத்தள பதிவு வச்சிருப்பாங்க கண்டிப்பாக கையில் இருக்கும் அப்படி இருக்குறப்போ நம்ப அதில் விளம்பரம் கொடுக்குறது வந்து சரியான ஒரு செயலாக இருக்கும் சமூக வலைத்தளம் தான் இ இன்னைக்கின்று இனி வரக்கூடிய சூழல்களில் வந்து விளம்பரம்னா அது சமூக வலைத்தளத்தை நம்பி தான் இருக்கு பெரிய பெரிய கட்சிகளே அதை தானே நம்பி இருக்காங்க நம்ப அப்புறம் நம்ப சாதாரண தொழில் செய்யறவங்களுக்கு அப்புறம் அது மட்டும் என்ன விதி விலக்கா என்ன அதுவும் அதை நம்பி தான் இருக்குது உலகத்தோடைய விற்பனையே வந்து அதை நம்பி தான் இருக்கு ரொம்ப செலவு வச்சது அப்படின்னா வந்து இந்த பதாகைகள் ஓட்டுறது பெரிய கட்டவுட்டுகள் வைக்கிறது அது அந்த ஒரு இடம் இருக்கும் ஒரு அந்த இடத்துல இடத்தோடைய உ உரிமையாளர் ஓனர்கிட்ட போய் பேசணும் அப்படி பேச்சு வார்த்தை நடத்துனா அவர் ஒத்துக்கணும் அப்புறம் அவர் காசு எதிர்பார்த்தாருன்னா அதை நம்ப கொடுக்கணும் அது எத்தனை மாதத்துக்கு அது இருக்கணுங்குறதுக்கான ஒரு காண்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடணும் அவர் சொல்லுறபடி அதுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் எனக்கு இப்போ ஊருக்கு பக்கத்தில் சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கள்ளல்னு ஒரு ஏரியா ஒரு பகுதி அங்கே வந்து ஒரு ஒரு செல்ஃபோன் டவரு அது மாதிரின்னு வச்சுக்கிருவோம் அங்கே வந்து ஒரு பெரிய என்னோட கம்பெனியுடைய விளம்பரத்த வைக்கிறதுக்கு அந்த வீட்டு உரிமையாளருக்கு வந்து தினசரி அந்த அடிப்படையில் காசு கொடுக்குறதா இல்லை மாதாந்திர காசாக அப்படின்னு பேசி அது வந்து போய் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கு ஏன்னா கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு அது முக்கியம் நம்ப கம்பெனி வந்து இருக்குது அப்படிங்கறத காட்டுறக்கு நிறுவனத்தோடைய பேர் வந்து வெளியில் தெரியணும் மக்களுக்கு அப்ப தான் நம்பளை நாடி வருவாங்க பேர் தெரியாத கம்பெனியாக இருந்துவிட்டு போனால் அப்புறம் பிழப்பு என்னாகுறது அது ரொம்பவே உண்மையிலயே ரொம்ப செலவு வச்சது வச்சிக்கிட்டே இருக்கு இன்னமும் ஆனால் அது ஒரு நல்ல செலவு பயனுள்ள செலவுன்னு தான் சொல்லணும் அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் கண்டிப்பாக இணையதளமும் சமூக வலைத்தளமும் இல்லைன்னா இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து இந்த வியாபாரங்குறது உண்மையில் படுத்துரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சி வரப்பிரசாதம் எல்லா விதமான தரவுகளும் அங்கே நமக்கு கிடச்சிடுது இப்போ என்ன எதிர்பார்ப்பிங்குறது நமக்கு தெரிஞ்சிருது பயனில் பயனாளர்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்குறது அப்போ வந்து இது ஒரு எளிமையான வழியாக போயிருது இல்லையா அப்போ இது தான் சிறந்த வழியாக எனக்கு தெரியுது